இந்த காலத்து இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து காலை எழுந்தவுடன் எதாவது பால் கறந்தாங்கன்னால் கொண்டு போய் கடையில் ஊற்றிட்டு பண்ணையிலயோ ஏதோ ஒன்றுக்கு ஊற்றிட்டு வந்து வீட்டுக்கு வந்தவுன்னே வீட்டுக்கு வந்தவுன்னே காட்டுக்கு போவேன் காட்டுக்கு போனோன்னே தண்ணி கட்டுவாங்க தண்ணி கட்டுறத வந்து கட்டிவிட்டு சொட்டு நீர்பாசனம் போட்டிருப்பாங்க அதை வந்து மோட்ரு போட்டு விட்டு நாலா பக்கமும் போகிற மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவக சாப்பிட்டு ஏதோ கட்டுத்தரையில் கூ கூட்டுறத கூட்டிவிட்டு ஆடு மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டு தண்ணி காட்டிவிட்டு அப்புறம் மீண்டும் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க விவசாயத்தையே நம்பி அவக வாழ்கிறதல்ல இடைல வந்து ஒரு மில்லுக்கோ இல்லை வேறு ஒரு கடைக்கோ ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுறாங்க மறுபடியும் மீண்டும் வந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு வர்கிறாங்க அதுக்குள்ளே வந்து இருக்கிற பெரியவங்கள் ஒரு நாலு மணிக்கு பாலை கீச்சு அது மாரி அந்த வண்டியில் வரவன்கிட்ட கா பாலை ஊற்றிட்டு அவக வந்து தீவனம் போட்டு அவக வந்து சே இது பண்ணிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த காலத்து இளைஞர்களெலாம் விவசாயத்தை மும்முரமாக பார்க்கறது கிடையாது அப்படியே பார்த்தாலும் பெரியவங்க வந்து மொதல் பருவத்துக்கு கடலை போடுவாங்க அதுக்கு வந்து கள வெட்டுறாங்க அப்புறம் மறுபடியும் பருவம் வந்தோவுன்னே காயை பிடிங்கிறாங்க காய் பிடிங்கியோன்னே வில வந்தால் கொடுத்துருவாங்க அப்படி இல்லையா ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குது ஒட்டுண்ணி அதிகமாயிருக்குது கூலி ஆள் கிடைக்கறதில்ல அப்படிங்கில்ல வந்து இந்த குச்சி கிழங்கு போடுவாங்க குச்சி கிழங்கு போட்டால் அதுக்கு ரெண்டு களை வெட்டினா போதும் தீனி வைச்சாப்போதும் அது வந்து பருவத்துக்கு வந்தோன்னே கிழங்கு பிடுங்கிடுவாங்க கிலோ கணக்கில் அதை போட்டுருவாங்க அப்படியே தான் இன்றைக்கி விவசாயம் போய்கிட்ருக்கு அதாவது பெரும்பாலும் வந்து இன்றைக்கி விவசாயத்தை நம்பி வாழ்கிறவிங்க கம்மி ஏதோ வெளியே போய் வேலை பார்த்தா மாதம் ஒரு பத்தாயிரம் இருபதுனாயிரம் ஐம்பதுனாயிரம் இப்படி வர வர வருமானத்தை வந்து பெருக்கிறாங்களே ஒழிய விவசாயத்தை பண்ணித்தான் வாழணுங்குறதளவு இல்லை